ஓகே மா கண்டிப்பாக நான் வந்து ஹோட்டல் மேனேஜ் முடித்திட்டு வந்து நான் ஒரு அந்த கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மண்ட் நான் முடித்தேன் அங்கேயே வந்து நன்ற விதமாக படித்து முடித்து அங்கே கேம்பஸ் இன்டெர்வியூவில் நான் வந்து கேம்பஸ் இன்டெர்வியூவில் நான் செலெக்ட் ஆகினேன் ஜாபுக்கு நான் கெஸ்ட் லெக்சரராக அங்கே பணியாற்றி வந்தேன் எனக்கு கல்லூரி என்பது எனக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாது எப்படி வந்து என்னுடைய கல்லூரியோ அதேமாதிரி என்னுடைய காலேஜ் நாட்களும் என்னுடைய மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏனென்றால் காலை எழுந்திருந்து கல்லூரிக்கு போக வேண்டும் நான் மாணவர்களிடம் எல்லா எது என்றாலும் பகிர்ந்து கொள்ளவேண்டும் அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயோம் நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஐந்து ஆறு ஆறு ஏழு சிக்ஸ் சவன் இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மா ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் எனக்கு சொல்ல போனால் வந்து காலையில் போனோம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நோட்ஸ் எடுத்து கொடுக்கணும் அது ஒரு நல்ல விஷயோம் ஸோ நம்ம காலேஜில் வந்து இருபது பேர் இருந்தாங்க ஸோ வந்து நான் தான் கேம்பஸில் செலக்ட் ஆகினேன் ஸோ நல்ல விதமாக வந்து நான் எந்த ஒரு சந்தோசமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்டாஃப்ம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்தால் அந்த கிளாஸில் வந்து இருக்கமாட்டாங்க ஸோ வந்து நான் இருக்கேன்னு என்னோட கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஏன்னா வந்து சார் என்றது வந்து வெறும் சொல்லி கொடுக்க மட்டும் வர மாட்டாங்க ஸோ எல்லா மாணவர்கிட்டேயும் அவங்களோட கஷ்டத்தை மொதலில் என்ன ஏதுன்ட்டு கேட்டுகிட்டு தான் வந்து அப்புறம் தான் சொல்லி கொடுக்கவே வருவார் ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு எல்லா பசங்களும் என்னையும் ரொம்ப விரும்புவாங்க நானும் பள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமா போவேன் சந்தோசமாக வரும் அது ஒரு நல்ல அனுபவம் அவ்வளோதாங்க